ஆக்சுவலாக நாங்களும் விவசாயம் பண்ணுறவங்க தான் எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம் இருக்குது அதில் விவசாயந்தான் நாங்களும் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் பிள்ளை என்னெங்கன்னா அவங்கள்லாம் படிக்கிறாங்கங்க பெரிய படிப்பு படிச்சுட்ருக்காங்க ஏன் விவசாயம் அவங்க பார்க்கறது இல்லைன்னா யாருமே பெருசாக அதை மதிக்க மாட்டேங்கறாங்க விவசாயத்தை இப்போ வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் விவசாயந்தான் விவசாயமாக உங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீப்பாக பார்க்கறாங்க என்னென்னா இதே நாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கோம் எங்கள் அப்பா அம்மா பெரிய பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரில்லாம் சொல்கிறப்ப பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் அடிப்படையே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் வேணுங்கிறது யாருமே நினைக்கறதில்ல சாப்பாடு வேணும் அதுக்கு தேவையானது எல்லாமே வேணும்ன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டேங்கறாங்க பணத்தையும் புகழையும் தான்ங்க எதிர்பார்க்கறாங்க அதனால் என்ன இப்போ வர்ற ஜென்ரேஷன் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி விவசாயம்ன்னா நான் விவசாய மாப்பிளைய விவசாயம் பண்ணுற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விவசாயம் பண்றதுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரிலாம் வர்றப்போ என்னென்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை பார்த்துட்டு போய்ட்றாங்க என்னென்னா எங்கள் பொண்ணுங்க படிக்கிறாங்க எங்கள் விவசாய மாப்பிளைய கட்டி குடுக்கவானு கேட்டால் அவங்களே வேண்டாம்ன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுடையே அந்த விவசாயம் அழிஞ்சு போய்ருது எங்கள் பொண்ணுங்களை வந்து கொஞ்சம் படித்தவங்களுக்கு பெரிய ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஐடி ஃபீல்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைலருக்கோம் இப்போ பொண்ணு கட்டுறவங்களும் அப்படி தான் பொண்ணு எடுக்கிறவங்களும் அப்படி தான் இந்த மாதிரியே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது எங்களுடையே முடிஞ்சு போயிடுமாங்கற ஒரு பயம் வருது அதனால் என்ன பண்ணணும்ன்னா கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகணும் இன்வால்வ் ஆகி அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதில் கொஞ்சம் சலுகையை கொடுத்து படிக்கிறவுங்களுக்கு அதை புரிய வெக்கறதுக்கு மாதிரி ஒரு சூல்நிலையை உருவாக்கினாங்கன்னா எல்லோருமே புரிஞ்சுக்குவாங்க எங்களுக்கப்புறம் விவசாயம் அழியாமல் அவங்களும் எடுத்து நடத்துற மாதிரி வரும் முடிஞ்சளத்தி கவர்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும்ங்க ஆகி அவங்களால் என்ன பண்ண முடியுமோ புரிய வைக்கணுங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கு சரி இப்போ வந்து ஐடி ஃபீல்ட்டு தான் உலகம்ன்னு போய்ட்ருக்காங்க அவங்களுக்கும் சாப்பாடுன்னு ஒன்று வேணுமில்லையா அதுக்கு வந்து விவசாயங்கன்னு சொல்லி ஒன்று பண்ணணும் இல்லையா அது யாருமே புரிஞ்சுக்கறது இல்லைங்க அது தான்ங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது